நீங்கள் எந்த வருஷம் முடித்தீங்க ஓ ஓ அப்படியா இவ்வளோ வருஷம் மாத்தாமல் இப்போ வந்து கேக்கிறீங்க

ம் ம் ம் ஓ அப்படிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் காலேஜ் வந்துவிடுங்க உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு பேன் கார்டு இது எல்லாத்தைமே எடுத்துட்டு நாளைக்கு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க எல்லாத்திலையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாதிரி மாற்றி கொடுத்தடலாம் ஆனால் யூனிவர்சிட்டிக்கு போய்டுச்சுன்னா வர்றதுக்கு எப்படியும் ஒன் ஆர் டூ மன்த்தாவது ஆகும் அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா வந்து சென்னை வரைக்குமே போய்விட்டு தான் வரும் அது எப்படி இருக்குமே எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு அதனால் தான் சொல்கிறேன் ம் ஏன் உங்களுக்கு எதுன்னா எமர்ஜன்சியா இப்போ உடனே என்னது சரி நீங்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து கேட்டுருக்கலாம்ல இப்போ கொடுத்தா எப்படியும் ஒரு டூ மன்த்தாவது ஆகும் அது சரியாகி வர்றதுக்கு ஓ அப்படியா அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நீங்கள் தான் கொஞ்சம் முன்னாடியே எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துருக்கணும் இது ஒன்னுமில்ல நீங்கள் எடுத்துட்டு வாங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு பார்த்துட்டு முடித்து கொடுத்துடலாம் ஜெராக்ஸ் மறந்துடாமல் எடுத்துட்டு வந்துவிடுங்க நாளைக்கு சரி ஓகே என்ன நேம் சொன்னீங்க ரவியா ரவி சொன்னீங்களா நேம் சரி ஓகே ஓகே நாளைக்கு மறந்துடாமல் எடுத்துட்டு வந்துடுங்க ம் சரி ஓகே